தமிழ்நாட்ல அரசுப்போக்குவரத்து கழகம் அப்படின்ற பஸ்ஸுங்களில் நான் ட்ராவல் பண்ணுவேன் நான் சின்ன வயதா இருக்கும்போதுருந்தே தனியாகதான் ட்ராவல் பண்ணுவேன் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதிருந்தே அப்போ வந்து அதோடய பேர் ஏஎஸ்டிசி அன்னை சத்தியா ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்ரேஷன் அதெலாம் அப்போ வந்து ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாகதான் ஓடும் நடுவில் இருக்கிற சின்ன சின்ன ஊருங்களெலாம் நிற்காது நடுவில் பெரிய பெரிய ஸ்டாப்பில் மட்டும்தான் கொஞ்சம் முக்கியமான இடத்துல மட்டும்தான் இருக்கும் அந்த பஸ்ஸுங்கெல்லாம் பச்சை கலரில் இருக்கும் அந்த பஸ்ஸுங்களில் ஏறினாலே ரொம்ப சீட்டுங்கெலாம் கொஞ்சம் மோசமான நிலமைல இருக்கும் தகரமாக ஆடும் அந்த பஸ்ஸில் ஏறி உக்கார்ந்தா மழை வந்துச்சுனா உள்ளே ஃபுல்லாக வெளியில் ஊற்றுறதோட அதிகமாக உள்ளேதான் ஊற்றும் அப்போ வந்து நான் ஒரு டைம் பஸ்ஸில் போயிட்டிருக்கும்போது ஏஎஸ்டிசியில் நைட்டு ஒன்போது மணிக்கு ட்ராவல் பண்ணிட்டிருக்கும்போது ஒரே மழை அதிகமாக மழை வந்துச்சு அப்போ தண்ணியெல்லாம் உள்ளே வந்துச்சு நான் வந்து நின்றுட்டு பின்னாடி ஒரு பஸ்ஸு வரும் ப்ரைவேட் பஸ்ஸு செல்லம்னு அது செம்மை ஃபாஸ்டாக போகும் அதில் போகலாம் அப்படினு இருந்தேன் இருந்தாலும் சரி மழை வருதுன்றதுக்காக அதில் இறங்கி அதில் ஏறி வந்துட்டேன் அதுக்கு பின்னாடிதான் அந்த ப்ரைவேட்டு பஸ்ஸு வந்துச்சு அது வந்து எங்களை தாண்டிட்டு எங்களுக்கு முன்னாடியே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் போக வேண்டிய ஊருக்கு போயிட்டு அது எங்கேயோ போயிடுச்சு அந்த மாதிரி அப்போ இருந்தது பஸ்ஸுங்க அரசு பஸ்ஸுங்க இப்போ அதுக்கப்புறோம் ரெண்டாயிரத்தி ஆறுலெலாம் புது பஸ்ஸுங்களெலாம் விட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறோம் அந்த பஸ்ஸுங்களெலாம் சீட்டு எல்லாம் ப்ளாஸ்டிகில் வர ஆரம்பித்தது அதுக்கப்புறோம் நல்ல குவாலிட்டியில் இருந்தது லைட்டுங்களாம் கூட நல்ல ப்ரைட்டாக இருக்கும் பாட்டுங்களெலாம் வைச்சாங்க அதெலாம் இப்போ அதுக்கப்புறோம் இன்னும் கொஞ்சம் ஏ கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சி நல்லா டெவலப் ஆயிடுச்சு அதுக்கப்புறோம் அந்த பஸ்ஸுங்களும் ஒரு நல்ல வேகமாகவே போக ஆரம்பிச்சிருச்சு தனியார் பேருந்துக்கு நிகராகவே நல்லா வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு நான் பன்னிரெண்டாவது படிச்சு முடிச்சுட்டு காலேஜு போகிறதுக்கு வந்து மெட்ராஸுக்கு போகணும் அப்போ எங்கள் ஊரிலேருந்து எஸ்இடிசி பஸ்ஸில் போவேன் எஸ்இடிசி பஸ்ஸு நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல ஃபாஸ்ட்டாகுவும் போகும் அப்போ வந்து விலையும் கம்மியாகதான் இருந்தது இரநூறுதான் இருந்தது முந்நூறு கிலோமீட்டர்ஸ் சேலத்திலர்ந்து மெட்ராஸுக்கு முந்நூறுபாதான் இருந்தது அதை கம்ப்பேர் பண்ணும்போது ரயிலில் போகும்போது அதைவிட இன்னும் கம்மியாக இருந்தது அதெலாம் நூற்றி இருபதுரூவாதான் ரயிலில் ஸோ நான் வந்து ட்ரெயினில் போறதை தவிர மற்றபடி பஸ்ஸில் போகணுனா எஸ்இடிசி பஸ்ஸில் போவேன் மற்றபடி அந்த லாங் ட்ராவலெலாம் சாதாரண பஸ்ஸுங்களில் போவது ரொம்ப கஷ்டமான விஷயோம் விலைய பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது பஸ்ஸை விட அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸை விட ட்ரெயின் வந்து வேகமாகவே போகும் அதனால நான் வந்து ரயில்லையே போறதை விருப்பப்பட்டேன் ஆனாலும் பஸ்ஸில் வந்து போவது வந்து கொஞ்சம் தூரமாக போகும்போது பஸ்ஸில் போது ரொம்ப கன்வீனியன்ட் ஏனால் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் அதுக்கப்பறோம் பஸ்ஸுங்களும் நிறைய ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சுருச்சு ட்ரெயினில் வந்து ரிசர்வேஷன் எல்லாம் இருக்காது அதனால சில டைம் பஸ்ஸில் போக வேண்டியதாக இருக்கும் இப்போ இந்த பஸ்ஸுங்களெலாம் மறுபடியும் புதுசாக மெட்ராஸில் வந்து ஏசி பஸ்ஸுங்களெலாம் விட ஆரம்பிச்சாங்க கவர்மெண்ட் பஸ்ஸே வால்வோலாம் இருந்தது அது வந்து மெட்ராஸ்லேருந்து வேலூர் வரைக்கும் வரும் அது நான் ஸ்டாப்பாக எங்கேயும் நிற்காம நல்ல ஃபாஸ்ட்டாக வந்துடும் அந்த பஸ்ஸுங்களில் வந்தால் இரநூத்தி அறுபத்துரூவாதான் அங்கேருந்து டிக்கட்டோடய வெலை அதில் வந்துட்டேனா தனியார் பஸ்ஸுங்களில் வரதை விட சீக்கிரமா வந்துர்லாம் ட்ரெயினை விட அது நிறைய வசதியாகவே இருந்தது ஏனால் ட்ரெயின்னால் போகணும் ரிசர்வேஷன் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பிரச்சினைகள் இருந்தது இதுலைனா இந்த பஸ்ஸு ஒருமணிநேரத்துக்கு ஒரு டைம் விட்டுகிட்டே இருந்தாங்க அதனால ஈஸியாக சேலத்திலேருந்து திருப்பத்தூர் வந்துடுவேன் திருப்பத்தூர்லேருந்து எங்கள் ஊருக்கு தனியாக தனியார் பஸ்ஸுங்க இருக்கும் அதிலயும் போயிடுவேன் ஸோ இந்த மாதிரி அரசு பஸ்ஸுங்கள்லையும் ஏசி பஸ்ஸெலாம் விட ஆரம்பித்தாங்க இப்போ வந்து புதுசு புதுசா நிறைய பஸ்ஸுங்க வந்துருச்சு ஸ்லீப்பர் கோச்செல்லாம் இருக்குது ஏசி பஸ்ஸு இருக்குது அந்த மாதிரி அரசு பஸ்ஸுங்கள்லியுமே நெறைய மாடலாக நெறைய வசதிகளோடு நெறைய பஸ்ஸு வந்துருச்சு இங்க்லீஷ் நிறைய வருது